தற்காப்புக் கலையில் நான் வச்சுருக்க தனிப்பட்ட இலக்கு என்னென்னா தற்காப்புங்கிறது வந்து எல்லாேரும் எல்லா பெண்களும் பெண்களுன்னு இல்லை பசங்களும் ஆண்களும் கற்றுக்கலாம் தப்பில்லை ஆனால் பெண் எல்லா பெண்களுமே வந்து கண்டிப்பாக வந்து இதை கற்றுக்கறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு பெண்களுக்கும் இது வந்து நிறைய பிரச்சினைகள் இந்த உலகத்தில் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னி இன்னி வரைக்குமே அப்போலேருந்து இன்னி வரைக்குமே அது எல்லாத்தையுமே நம்ம எதிர் கொள்ளணும் அப்படின்னா நமக்குத் தேவை தற்காப்பு தன்னைத் தானே காப்பாற்றிக்கணும் யாரையும் நம்ம எதிர்பார்த்து இருக்கக் கூடாது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து என்னோடய குறிக்கோள் என்னென்னா இப்போ நான் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேனால் கண்டிப்பாக எல்லாப் பெண்களுக்கும் அந்தத் தற்காப்பை கற்றுக் கொடுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்குவேன் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து என்னோடய இதில் வச்சுருக்கேன் அதை பயன் அதை செயலும் படுத்துவேன் நான் வந்துட்டு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னா என்னால் முடியும் என்னால் அந்தளவுக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் வேறு என்ன தற்காப்பில் இருக்குன்னால் இப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் எடுத்தோன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த பெண்ணுக்கெல்லாம் அப்படிலாம் நடந்திருச்சு அப்படின்லாம் நமக்கு நியூஸ் வருது அந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்கக் கூடாது அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் தற்காப்பு தேவை அந்தப் பெண்ணோடய உரிமை இல்லாமல் அந்தப் பெண்ணை வேறு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கறத்துக்காக இந்தத் தற்காப்பு வந்துட்டு நம்ம வந்து கற்றுக்கணும் பெண்கள் கற்றுக்கணும் ஆண்களும் கற்றுக்கலாம் தப்பு இல்லை இந்த தற்காப்பு வந்து நம்ம வந்து நல்லதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் எந்த ஒரு தீங்கான செயலுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தவேக்கூடாது எப்போதுமே தற்காப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்தக் கலை வந்துட்டு எல்லாப் பெண்களுமே வந்து இதை கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு வந்து சொல்லலாம் தற்காப்பு வந்துட்டு எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான ஒன்று வந்து தற்காப்பு தான் அப்படின்னு வந்துட்டு அதை சொல்லலாம் எல்லாேரும் கற்றுக்கோங்க கண்டிப்பாக பின்னாடி நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் தற்காப்பு அப்படின்னா தற்காப்பு தான்